மீன் பிடிக்க நான் போகும்போது தூண்டில் வலை எல்லாமே தயாராக வச்சுப்பேன் கரெக்ட்டாக எல்லா பொருளையுமே வந்து கையில் வச்சுப்பேன் படகு வந்து ரெடியாக இருக்கும் படகில் கரெக்ட்டாக டீசல் இருக்கா ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து செக் பண்ணிப்பேன் செக் பண்ணிட்டு மீன் பிடிக்கப் போவேன் ஸோ மீன் பிடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில என்ன சடங்கு பண்ணுவாங்கள் அப்படினு பார்த்திங்னா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில சாமி கும்பிடுவாங்க நாங்கள் போனதுக்கு அப்புறம் வீட்டு வாசல்ல விளக்கேத்துவாங்கள் அதுதான் மீன்பிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு சடங்கு